பேப்பரில் பார்த்தாக்கா எப்போது பார்த்தாலும் இந்த குடிதண்ணி ஸ்டைக்கு ஸ்டைக்குனு சொல்லி எப்போது பார்த்தாலும் ரோடில் குழந்தைங்க அப்புறம் லேடிஸுகள் ஆம்பளைங்கள் எல்லோருமே வந்து ரோடில் உட்காந்து ஸ்டைக் பண்ணுறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எட்டு நாளாக குடி தண்ணீர் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தாக்கா எஸ்ஸு போலீஸ்காரங்கள் எஸ்ஐயோ வந்து சரி என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை பார்த்து இன்னொரு வாரத்தில் சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடறாரு அப்புறம் பார்த்தாக்கா திரும்பி ஒரு நாலு அஞ்சு நாள் பார்த்து தண்ணி வரலைன்னு சொன்னாக்கா திரும்பியும் அதே மாதிரி திரும்பி ரெண்டாவது தடவை உட்கார்றாங்க உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பியும் அவர் வந்து சொல்றார் சரி இனி இவங்க அடிக்கடி இது மாதிரி ரோட் பிளாக் பண்ணுறாங்க அதனால சரி எப்படியாவது அதை சரி பண்ணிடலான்னு சொல்லி அப்புறம் மேல் இடத்துக்கு சொல்லி அது ஒரு நாலு நாளில் அது திரும்பி சரி பண்ணி குடுத்தடறாங்க அப்புறம் இந்த எப்போது பார்த்தாலும் இந்த மணல் கொள்ளை சாராய பிரச்சனை அது சாராயம் எங்கையோ மலையில் காய்ச்சுறாங்க இவங்க அந்த மலை எல்லாம் ஏறி போக முடியாததுனால எஸ்ஐகள் போலீஸ்கள் எல்லாம் போக முடியாமல் ட்ரோன் மூலமாக கேமரா வச்சு அனுப்பி ஏதாச்சும் அங்கே நடந்துட்டிருக்குதானு சொல்லி கண்காணிக்கிறாங்க ஆனால் அவங்க தப்பு இல்லை ஏனாக்கா அவங்க அவ்வளோவு தூரம் ஏறி போய் கண்டுபுடிச்சு போகிறதோட இந்த ட்ரோன் மூலமாக கண்டுபிடிச்சாக்கா அவங்களுக்கு அதுக்கப்புறமேலு அவங்க சிரமப்பட்டு போய் அதை நிறைய பேரல் அழிச்சுருக்கிறாங்க நான் பேப்பரில் பாத்திருக்கிறேன்